எங்கள் கலாச்சாரத்தின் முக்கிய தொழிலாக வந்து நாங்கள் விவசாயம் தான் பண்ணின்னு இருக்கிறோம் அதாவது நாங்கள் பண்றோன்றதை விட எங்கள் அப்பா அம்மா காலத்தில்தான் அந்த விவசாயத்தை வந்து செஞ்சுன்னு இருக்கிற செஞ்சாங்க அப்போ வந்து பருவத்துக்கு கரெக்ட்டாக மழை பெய்யும் அதனால விவசாயம் செஞ்சுன்னு இருந்தாங்க காலங்கள் மாற மாற வந்து பருவத்துக்கு மழை பெய்யறது இல்லை அதிகமாக வந்து இங்கே வானம் பார்த்த பூமிதான் மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும் ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் கிணறு வைச்சின்டிருக்காங்க அவங்கதான் வந்து ரெண்டு போகம் மூணு போகம் பயிரிட முடியும் மற்றவங்களாம் பயிர் செய்ய முடியாது அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போக ஆரமிச்சுட்டாங்க சென்னை பகுதி போன்ற சிட்டி பகுதிகளல்லாம் வேலைக்கு போய் இன்றைய நிலத்துங்களல்லாம் வந்து ஃபிளாட் போட்டு விற்றுட்டு போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டு அங்கேயே வந்து ஐடி கம்பெனி போனு போன்ற சில சில கம்பெனிகளெலாம் வேலை செஞ்சு அதேமாதிரி பசங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கல்வியும் வந்து சிட்டிங்களில் போனால் வந்து மேம்படும் இங்கே வந்து தமிழ் மீடியம் அதை மாதிரிதா இருக்குது அங்கெலாம் வந்து இங்கிலீஷ் மீடியமெலாம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து கல்வியிலும் பசங்கள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்கன்றதனால இந்த விவசாயத்துலிருந்து இப்போது விட்டுட்டு போய் சென்னை பகுதிகளில் கம்பெனிஸுங்களில் வேலை செஞ்சுகின்னு பசங்களுக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்காகவும் கல்விக்காகவும் உங்களை வந்து இந்த விவசாயத்தை விட்டு எல்லாமே சென்னைக்கு சென் சிட்டிகளுக்கு சென்று அவர்கள் வந்து வாழ்க்கையை மேம்பட துவங்குகிறார்கள்